நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சேர் வாங்கினேன் நல்லாயிருக்குன்னு நெனச்சிட்டு வாங்கினேன் கலரெலாம் அழகாக இருந்துச்சு நல்லாயிருந்துச்சு ஆனால் அதில் உக்காந்து என் பொண்ணு உக்காந்தோன்னே படார்னு உடஞ்சிருச்சி அப்புறம் இன்னொரு மறுநாள் மறுநாள் இன்னொருத்த பிள்ள உக்காந்ததும் அதுவும் உடஞ்சிருச்சு அதனால் குவாலிட்டியே அந்த சேர் சரியில்லை